ஹலோ சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க ஓகே ஓகே ஓகே எத்தனை பேர் போகிறீங்க மேடம் ஓகே இல்லை இல்லை மேடம் சிங்கிள் காரே எங்கள்கிட்ட அவைலபளாக தான் இருக்குது தவேரா மாதிரி உள்ள கார்ஸெலாம் அவைலபளாக தான் அதில் நீங்கள் பதினோரு பேர் கூட போகலாம் ஒன்றும் ப்ராப்லம் இல்லை எந்த ப்லேஸ் மேம் போகிறிங்க நீங்கள் எந்த எந்த ப்லேஸ் மேம் போகிறிங்க ஆமாம் ஓகே ஓகே மேம் ஏசி ஏசியே இருக்குது மேம் நீங்கள் ஏசி எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்லம் இல்லை ஆ இப்போது நீங்கள் ஒன் டே ஆர் டூ டேஸ்ஸுன்னு என்ன மாதிரி மேம் ப்லான் பண்ணுறிங்க அப்படிங்ளா ஓகே மேம் இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள ஊர்னால் நாங்கள் கீலோமீட்டரு பேஸிஸில் தான் மேம் வாங்குவோம் ஆனால் நீங்கள் இப்போ லாங் டிராவலுகிறனால ஒன் டே சார்ஜு ப்ளஸ் நீங்கள் டிரைவர்க்கு வந்து தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் மேம் ஓகேங்களா ஓகே எப்போ மேம் நீங்கள் இங்கே எத்தனை ம எத்தனை என்ன டேட்டில் கிளம்புறிங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும் ஓகே ஓகே மேம் அப்போது ஒன்றும் ப்ராப்லம் இல்லை நீங்கள் எங்களுக்கு கார் புக் பண்ணுறதுக்கு மட்டும் இன்ஷியலாக ஒரு அமௌன்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும் மேம் ஓகே ஓகே மேம் நான் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் ஓகேங்களா நீங்கள் உங்களோட அட்ரஸை மட்டும் கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணுங்க நான் டிரைவரோட நம்பருமே அன்னிக்கி மார்னிங் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் மொதல் நாள் சாய்ந்திரம் ட டிரைவரோட நம்பர் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மேம் நீங்கள் பேசிக்கோங்க அதுக்கப்புறம் ஓகேங்களா ஆ திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அமௌன்ட்டு பே பண்ணிணா போதும் ஆ ஓகே மேம் தேங்க் யூ